என்னுடைய பெருமை கூறினை சாதனை வந்து நான் ஒரு ஏக்கர் நிலம் வச்சு இருக்கற நிலத்தில் வந்து நெல்லு நெல்லு போடுவோம் வருஷோம் வருஷோம் வருச வருசம் நெல்லு போடுவோம் அதில் பக்கத்தில் இருக்கிறவங்க கொள்ளையோடய அதிகமாக அதிகமாக பயிர் நம்ம நெல்லு மூட்டை எடுக்கணுன்றதுதா என்னோடய சாதனை அதனால மாட்டு சாணம் கொள்ளைக்கு தேவையான தீனி தினமும் போய் தினம் போய் கொள்ளையை சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி நிறையா வேலை செஞ்சு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு ஐம்பது மூட்டை எடுக்குறாங்கன்னா நம்ம அவங்கள விட ஒரு பத்து மூட்டை ஒரு இருபது மூட்டை எக்ஸ்ட்ரா எடுக்கணுன்ற ஒரு வெறி ஒன்று இருக்கும் அதிலேருந்தே நான் ரொம்ப ஒரு அந்த மாதிரி எப்போயுமே இருக்கிறதால அவங்கள விட நான் மகசூல் எப்போயுமே நல்லதா எடுப்பேன் அது ஒரு சாதனை அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் எங்கள் கொள்ளையில் வந்து சவுக்க மரம் அது நான் ரொம்ப எங்கள் எங்கள் ஏரியாவில் இருக்குது சவுக்க மரத்தில் கூட ஒரு மூணு வருசத்தில் வெட்டுவாங்க அந்த மூணு வருசத்தில் எங்களோடய மரம்தான் எங்களோடய தோப்பு தான் நல்ல ஒரு ரேட் போகணுன்னு சொல்லிட்டு தின நல்லா உரம் உரம் மரத்துக்கு நல்லா தண்ணி பாயிச்சறது கழித்து வைக்கிறது காற்றுடிச்சா கிழ விலாம இருக்கிறதுக்கு கட்டி வைக்கிறது இந்த மாதிரி நிறையா வேலை பார்த்து மற்றவங்கள விட நம்ம எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுதான் என்னோடய சாதனையாக இப்போது இப்போது வரைக்கும் இருக்குது இதை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன்